ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் ம் ம் சொல்லுங்கள் சார்

ம் ம் வெட்டிங் தவிர்த்து காதணி விழா அந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன்ஸெல்லாம் இருக்குல காதணி விழா மஞ்சள் நீராட்டு விழா ஸோ அந்தமாதிரி ஸோ அந்தமாதிரி எல்லாம் ஸோ அந்தமாதிரி எல்லா இதுக்குமே நாங்கள் பண்ணுறோம் சார்

இல்லை இல்லை நாங்கள் கஸ்டமர் எப்படி டெக்கரேஷன் கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணி தருவோம் சார் உங்களுக்கு என்ன மாரி இருந்தால் கல்யாணம்ன்றிங்க ஹை பட்ஜெட் வேணுமா இல்லை லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் ஆமாம் ராயலாக ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் சரி ஓகே ஓகே சார் மினிமமே வந்து ஒரு ஒன் லாக்லேந்து ஸ்டாட் ஆகுது சார் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நீங்கள் ம்

இல்லை இல்லை நான் எங்களுக்கு மாடல்ஸ் நிறைய இருக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு நீங்கள் நேரில் கூட வாங்க வந்து காட்டுறேன் ஆ அப்புறம் வேறு ம் மாடல்ஸ்ஸு ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு ஆ ஆமாம்ங்க சார் ஆமாம் இருக்கு ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் எந்த டெக்கரேஷன் ஏற்றதோ உங்களுக்கு ஏற்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸோ அந்த மாரி பண்ண சொன்னிங்கன்னா அதை பண்ணிக்கலாம் அப்புறம் அதை பார்த்து ம் இப்போ ட்ரோன் கேமரா முதற்கொண்டு இப்போ எல்லாமே அவைளபுலாக இருக்கு இந்த ரவுண்டிங் கேமரா ட்ரோன் கேமரா ஸோ எல்லாமே இருக்கு டிஜே ப்ளஸ் இப்போ டிஜேவும் நல்லா ஹை குவாலிட்டி நல்ல லைட்டு லைட்டில் டெ டெக்கரேஷன் லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பயங்கரமாக பண்ணிடலாம் சார் பட்ஜெட் கொஞ்சம் வந்து நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் சொல்லுறிங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் சார் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோல எவ்வளோ பட்ஜெட் சொன்னிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவேன் சார் ம் ம் ம் ம் சரிங்க ஓகே சார் பண்ணிக்கலாம் சார் சரி ஓகே நீங்கள் வந்து நான் உங்களுக்கு டெக்கரேஷன் எல்லாம் அனுப்புகிறேன் நீங்கள் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் சரிங்களா சரி ஓகே தேங்க் யூ தேங்க் யூ